மாநில கலாச்சாரத்தை வந்து வடிவமைத்தவர்கள் வந்து அப்போதெலாம் வந்து அரசர்கள் மன்னர்கள் அதன்பிறகு தான் மக்களெலாம் இருப்பாங்க இப்போ அரசர் எதுனா ஒரு கட்டளை இட்டாருன்னால் அது மன்னர் மூலயமா வரும் மன்னர் வந்து எல்லாருக்கும் இது பண்ணணும் அது மக்கள் ஏற்றுக்கிட்டு நடப்பாங்க இ இப்படி கட்டுக்கோப்பாக தான் இருக்கணும் மக்களும் மனுசன்னால் இப்படி தான் வாழணும் வேறு எதுவும் தப்பு தவறுகள் எதுவும் செஞ்சாங்கன்னால் அதற்குரிய தண்டனைகள் அரசர் கொடுப்பார் அதுக்கு தகுந்தாற்போல மக்களும் வீரம் மிக்க அப்புறோம் அங்கே இயற்கையான சாப்பாடு தான் கூழ் கம்மங்கூழ் இது இதுப்போல நிறையா சாப்பிடுவாங்க உணவு இருக்குது ஆனால் பலம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உழைப்பு உழைப்பு எடுக்கணும்னா விவசாயமும் முடிவு பண்ணணுன்னா அந்த இப்பீ அந்த நெல்லுப் பயிறு அப்படி எல்லாம் இது பண்ணணும் எந்த நேரத்தில் அறுவடை பண்ணணும் இதெல்லாம் இது பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த விவசாயிங்களுக்கெலாம் தான் தெரியும் நெல் எப்போ அறுவடை பண்ணணும் எப்போ நடுவாங்க இது எத்தனை போகம் நெல் பேர் அது வச்சு வைப்பாங்க அதுக்கப்புறோம் பொங்கல்னு ஒரு திருவிழாவெலாம் வெச்சு விவசாயிகளுக்கு அதை ஒரு செலப்ரேஷன் பண்ணுவாங்க அவங்களே உழவர் தினம் அப்படின்ட்டு சரி தேங்க்யூ